எங்கள் வீட்டில் என் பையனோட பிறந்த நாள் விழாவை ரொம்ப சிறப்பாகவும் சந்தோசமாகவும் ரொம்ப க்ராண்டாக கொண்டாடுவோம் பிறந்த நாளுக்கு புதுசா சட்டை துணி மணி வாங்கிப்போம் எல்லாருமே போட்டுப்போம் அன்றைக்கின்னு அன்றைக்கி ஸ்கூல் இல்லைன்னாக்கா வீட்டில் கறி மீனு பிரியாணி அப்படி எல்லாம் செய்வோம் அக்கம் பக்கத்துல எல்லாரையும் கொடுப்போம் எல்லாரையும் கூப்பிட்டு க்ராண்டா பண்ணுவோம் அன்றைக்கி சாய்ந்திரம் என்ன பண்ணுவேன் பீச்சுக்கு அழைச்சிட்டு போவேன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போவேன் அவனை அது ஸ்கூல் இருந்துச்சுன்னு வெச்சுங்க ஒரு நிலையும் அது சப்போஸ்ஸு ஸ்கூலுக்கு வந்து ஸ்வீட்டு கேக்கு சாக்லேட்டு இதெலாம் வாங்கி கொடுத்து ஸ்கூலில் டீச்சரு அவனோட கூட ப படிக்கிற பிள்ளைங்க அவன் க்ளாஸ் பையன் எல்லாருக்குமே நான் கொடுக்க சொல்லுவேன் அவன் ஸ்கூல் அவன் ஃப்ரெண்டு டீச்சர்ஸு எல்லாருக்கும் குடுத் ரொம்ப சந்தோசமாக இருப்பான் அவன் அப்புறமா வீட்டுக்கு ஈவினிங் ஸ்கூலில் முடிஞ்சு வந்தப்போ வந்துட்டான்னாக்கா எல்லாரையும் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வெச்சு கேக்கு வெட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட எல்லாரையும் கூப்பிட்டுருவோம் கூப்பிட்டு வெச்சுப்போம் நாங்கள் கூப்பிட்டு வெச்சு எல்லாருக்கும் ஃபேமிலிக்கும் கேக்க கேக்கு கொடுத்து அவன் இது பிறந்த நாள் ரொம்ப சந்தோசமாக க்ராண்டா கொண்டாடுவோம் அன்றைக்கி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கும் வருவாங்கள் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு ஏதாது கிஃப்ட்டு கொடுப்பாங்க நாங்கள் அதை பார்த்து ரொம்ப சந்தோசப்படுவோம் அப்பறம் கல்யாணம்னு வந்துச்சுன்னு வெச்சுங்களேன் என்னோடய சித்தப்பா பொண்ணு கல்யாணம் சென்னையில் நடந்துச்சு ரொம்ப இப்போ பெரிய மண்டபம் புடிச்சி ரொம்ப க்ராண்டா செஞ்சார் எல்லாரையும் கூப்பிடுவாரு எங்கள் சொந்தக்காரங்கள் அவரோட நண்பர்கள் என்னோடய நண்பர்கள் ஒருத்தவன் காரைக்காலில் இருந்து அவங்க மற்ற மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப க்ராண்டா அருமையா செஞ்சார் கல்யாணம் அன்றைக்கி ரொம்ப சிறப்பா ரொம்ப ரொம்ப ரொம்ப கல்யாணத்துக்கு மொத நாளே நாங்கள் போயிட்டோம் பஸை பிடிச்சி போயிட்டோம் அங்கே ஒரு நாங்கள் இங்கே ஒரு கொஞ்சம் நிறைய பேர் போயிருந்தோம் அதுக்கு முத நாளுக்கு வந்து நிறையா சடங்கு வெச்சுருந்தாங்க இது பண்ணிருந்தாங்கள் மொத நாள் வந்து என்னது வான வான வேடிக்கையோட ரிசப்ஷன் வெச்சுருந்தாங்க முத நாளே கல்யாணத்துக்கு ரொம்ப அங்கே ரிசப்ஷன் வெச்சுருந்தாங்க ரிசப்ஷன் ம மண்டபத்தில் வந்து இது ஆர்கெஸ்ட்டா வெச்சுருந்தாங்க வாசலில் வந்து மெஹந்தி போட்டு விட்டாங்க பஞ்சுமிட்டாய் கொடுத்தாங்க அதுக்கு ஒரு தனியா ஸ்டாலு மாதிரி வெச்சுருந்தாங்க வெச்சு வர்ற வர்றவங்களுக்கு வரவேற்கிறதுக்கு ரெண்டு லேடிய லேடி இருந்தாங்கள் கேரளா கேரளா மோளம் இருந்துச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு வெச்சிங்களேன் அதை போய் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு அப்பறம் விருந்து வந்து அப்பறம் பொண்ணையும் பொண்ணு மாப்பிளைய வந்து இது வண்டி இது சாரட் வண்டியில் வெச்சு அழைச்சிட்டு வந்தாங்கள் அது ரொம்ப க்ராண்டா சாரட்ல வந்து குதுரை டான்ஸ் ஆடுனுச்சி நிறையா வெடி வெடிச்சாங்கள் நிறையா வெடி வெடிச்சாங்க எல்லாரும் நிறைய நிறைய கூட்டமா வந்து இருந்தாங்கள் நிறையா லைட்டு கீட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவும் சந்தோசமாகவும் இருந்துச்சு அப்பறம் அன்றைக்கி அன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு மேலே விருந்து விருந்தில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கறியோட அருமையான விருந்து நைட்லேயே எல்லா இந்த இதுதான் இந்த சைடிஷ்னு வெச்சுங்களேன் ரொம்ப அருமையாக பெருசாக செஞ்சு வெச்சுருந்தாரு அதுக்கு மறு நாள் கல்யாணம் காலைல ஏழ்ரை ஒம்பது கல்யாணம் ஏழ்ரை ஒம்பதுன்னா நாங்கள் முன்னடியே கிளம்பி எல்லாத்தையும் காலைலே எழுந்திருச்சி எல்லா எங்கள் வேலயெல்லாம் முடிச்சுக்கிட்டு நல்லா புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு நல்லா க்ராண்டா சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு க்ராண்டா சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் காலையில் வ வரக்குள்ள காலையில் அங்கே இது அந்த செண்டா மேளம்னு சொல்லுவீங்களே ரொம்ப சூப்பரா அடி காது பிச்சுக்கிட்டு அவ்வளோ அருமையா அடிச்சி இருந்தாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸு டான்ஸு ஆர்கெஸ்ட்டா டான்ஸ் ஒரு ஒரு ஸ்டேஜில் நடந்துச்சு ஆர்கெஸ்ட்டா ஒரு ஸ்டேஜஜில் நடந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கில்லாம மோள தாளத்தோட கல்யாணம் மோள தாளம்னா காலையில் மேளம் வந்து ஒரு நாலு மேளம் நாலு மேளம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் தாளம் எல்லா வெச்சுக்கிட்டு ஐயர் பிடிச்சி ஐயர் ரெண்டு ஐயர் வெச்சுருந்தாங்க ரொம்ப க்ராண்டா அவரை வெச்சு எட் ஏழ்ர ஒம்பது ஒம்பது மணி கிட்டக்க தாலி கட்ட ஆரம்பமாச்சி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க சாப்பிட கூப்பிட்டாங்க காலையில் அதே மாரி நேற்று நைட்டே என்ன செஞ்சாங்களோ அதே மாரி ரொம்ப க்ராண்டா அருமையான சாப்பாடு டிஃபன் போட்டு எல்லாரையும் போட்டு அசத்திப்புட்டார் அவர் அப்பறம் அந்த விருந்தில் இதோட அருமையாக இருந்துச்சு அது அதுக்கப்பறம் ஒரு எட்ரை ஒம்போ எட்டே முக்காலுக்கு தான் தாலி கட்டினாங்க நாங்கள் எல்லோரும் அட்சதை தூவி படுத்தி சந்தோசப்படுத்திட்டோம் அதுக்கப்பறம் இங்கே ரொம்ப க ரொம்ப நீட்டு க்யூ நீண்ட க்யூ நீண்ட க்யூவில் போயி மணமக்களுக்கு வாழ்த்து குடுத் வாழ்த்து சொல்லிட்டு மொ மொய் எழுதிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோசமா அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம் அது எனக்கு பிடிச்ச ரொம்ப பெரிய மறக்க முடியாத மிகப் பெரிய அனுபவங்க அது